கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவில் உருவாகியுள்ள சில வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து யூட்யூபை பற்றி சொல்லலாம் இந்த யூட்யூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள வந்து ஃபோனில் வீடியோ மாதிரி எடுத்து அதை வந்து யூட்யூப்பில் வந்து போட்டுர்றாங்க இதை வந்து யூட்யூப் பார்க்குற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது பொழதுபோக்குக்காக அவங்க வந்து பார்க்குறாங்க இதை பார்க்குறதுனால அதில் ஏதாவது ஒரு புதிய விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறதுனால அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க அந்த யூட்யூப் போட்டவங்க வந்து பிரபலமாயிடுறாங்க இதனால்தான் அவங்க வந்து அதிக பணங்களை அதிக பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த இந்த இந்தியாவில் வந்து இது ஒரு பொழப்பா வந்து இருக்கு அதேபோல் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை இந்த நடிகர் நடிகைகள் வந்து பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க ஒரு ஒரு கணவன் மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது இல்லை காமெடியாக பண்ணுறது இல்லை ஆம்பளையே வந்து பொம்பளையாக வந்து வேஷம் போட்டு ஆடுறது இந்த மாதிரியான சில வீடியோக்கள் வந்து போடுறாங்க அது வந்து பிரபலம் ஆயிடுது அதே போல் சின்ன சின்ன குழந்தைங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அழுவுறது அதுக்கப்புறம் அதுங்க சிரிக்கிறது அதுங்க அப்பா அம்மாவை வந்து எதுத்து பேசுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள வந்து அவங்க வந்து யூட்யூப்பில் வந்து ஃபோனில் வந்து படம் எடுத்து வீடியோ பிடிச்சி போட்டுர்றாங்க இது வந்து சின்ன பிள்ளைங்க பேசுறதெல்லாம் வந்து ரசிச்சு பார்ப்பாங்க இல்லையா மக்களும் அதனால் இவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க பிரபலம் ஆயிடுறாங்க இதனால் யூட்யூப்பில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் அவர் பேர் எனக்கு சரியாக வ சொல்ல வரல அவர் வந்து யூட்யூப்பில் வர யூட்யூப்பில் நிறைய யூட்யூப் போட்டு அந்த யூட்யூப்பில் வர காசை வந்து என்ன பண்ணுறாங்க மக்களுக்கே வந்து செலவு பண்ணுறாங்க அப்போ எந்த அளவுக்கு யூட்யூப் மூலமாக வந்து அவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இந்தியாவில் வந்து இது ஒரு வேலையாக இருக்கு அவங்க அதிகமாக வந்து பணக்காரா இருந்தாக்கூட வீட்டில் இருந்துக்கிட்டே சும்மா உடல் உழைப்பு எதுவுமே இல்லாமல் சும்மா வீட்டை சுற்றி காட்டுறது இல்லை நானும் இன்னக்கு என்ன சமையல் பண்ண போகறேன் அப்படிங்கிறத சொல்லுறது எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இந்த மாதிரியான செடி வளர்ந்துச்சி அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அந்த நடப்புகளை வந்து அவங்க வீடியோ பிடிச்சி போட்டுர்றாங்க அதை தான் வந்து மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க ஒன்று வந்து யூட்யூப்பு இன்னொன்று வந்து கண்டண்ட்டு க்ரியேட்ரு கண்டண்ட்டு க்ரியேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது சும்மா ஒரே ஒரு தலைப்பை வச்சு அப்படியே எக்ஸ்ட்ரா நிறைய பேசுறது ஒன்றுமே இல்லாத விஷயத்த வந்து அங்கங்கே அங்கங்கே என்னெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லுறது தான் வந்து கண்டண்ட்டு க்ரியேட்ரு இந்த மாதிரியான சில விஷயங்களையும் வந்து இந்தியாவில் வந்து ஒரு வேலை வாய்ப்பாக வச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் சுற்றுலாப்பயணி சுற்றுலாப்பயணி அப்படின்னு பார்க்கும் போது சுற்றி பார்க்க அதாவது நம்ம இப்போ சேலத்தில் பிறந்தோம் அப்படின்னா இந்த சேலத்தை சுற்றி என்னென்ன இடம்லாம் இருக்கு எங்கெங்க போனால் என்னென்ன கிடைக்கும் எந்தெந்த ஹோட்டலில் எந்தெந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ வெளிலருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வெளிலருந்து வந்தாங்க அப்படின்னா நாம ஒரு சுற்றுலாப்பயணியாக இருந்தோம் அப்படின்னா அவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல வந்து இது எற்காடு எற்காட்டில் இந்தந்த மாதிரியான ராஜாக்கள் வாழ்ந்தாங்க இந்தந்த மன்னர்கள் வந்துவிட்டு போனாங்க இந்த இந்த இடத்துல வந்து இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சுற்றுலாப்பயணி மாதிரி நம்ம வந்து சுற்றி காட்டுறது இந்த இடத்த பாருங்கள் இது வந்து இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுறது இந்த மாதிரி கொல்லிமலை கோயில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய கதைகள் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றி வெளிலருந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம வந்து எளிதாக வந்து சொல்லக்கூடிய ஒரு வேலை வந்து யாருக்கிட்டையும் போய் கைகட்டி வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து நாம்மளே பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு வேலையும் இன்னக்கு வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை நடிகர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காமெடி பண்ணுறது இது வந்து விஜய் டிவியில அதிகமாவே இதை ஒரு ப்ரோகிராமாக வந்து நடத்திகிட்டு வராங்க இப்போ வந்து நம்ம யாரையாவது ஒருத்தங்களை ஒருத்தங்களை பற்றி சும்மா அப்படியே அவங்களை பற்றி கலாய்ச்சோம் அப்படின்னா அது வந்து சிரிப்பு வர்றது மற்றவங்களுக்கு சிரிப்பு ஏற்படுத்துவது இந்த மாதிரியான சில விஷயங்கள வந்து இன்றைக்கும் வந்து இது வந்து சொல்லுறாங்க இதில் வந்து காமெடியில யார் வந்து அதிகமாக தேர்ச்சி பெர்றாங்களோ அவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க படத்தில் நடிக்க வச்சுர்றாங்க அதேமாதிரி தான் யூட்யூப்பில் எப்படி வந்துச்சோ அதே போல் தான் இதுலையும் யார் நல்லா நடிக்கிறாங்க யார் நல்லா பேசுகிறாங்க இவங்களெல்லாம் வந்து நிறைய பேபேர் பார்ப்பாங்க இல்லையா பார்த்துட்டு இவங்களை வந்து இந்த இந்த க இவங்க வந்து இந்த கதைக்கு வந்து ஏற்ற முகம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து செலெக்ட் பண்ணுவாங்க சில டைரெக்டர்கள் அந்த மாதிரி தான் நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கும் அந்த மாதிரி வந்தவங்க தான் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தானம் சிவகார்த்திகேயன் யோகிபாபு புகழ் புகழ் அப்புறம் பாலா இந்த மாரியான சில பேர்லாம் வந்து இந்த காமெடி நடிகராக இருந்து அதுக்கப்புறம் வந்து ஆ பெரிய நடிகராக வந்து படங்களில் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பது வந்து இந்த மாதிரியான சில வேலை வாய்ப்புகள் அது தான் இன்னைக்கும் வந்து நம்மளுடைய இந்தியாவில் பத்து வருஷமா இந்த வேலை வாய்ப்பு எல்லாம் இருந்துட்டு வருது இதில் வந்து ஒரு இளைஞன் வந்து எத அதிகமாக வாழ்க்கையில வந்து தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா யூட்யூப் தான் அதிகமாக தேர்ந்தெடுக்கிறான் இன்னொன்று வந்து நகைச்சுவை நடிகராக இருக்கிறது இந்த ரெண்டுலையுமே வந்து அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறன் எதில் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுலையுமே இருக்கு இதுலையும் ரொம்ப அதிகமாக எதில் இருக்கு அப்படின்னா இந்த யூட்யூப் நிகழ்ச்சிகள் வந்து சொல்லுறாங்க இல்லையா அதில் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் இது தான் என்னுடைய கருத்து